எதிர்காலத்தில் தமிழ்மொலிய மேம்படுத்தணுன்னால் ஃபஸ்ட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ ஹோட்டல்லேருந்து ஏடிஎம் கார்ட்லேருந்து இப்போ எல்லாமே இங்கிலீஷ்லதான் இருக்குது அத நம்ம தமிழ்மொலிய மேம்படுத்தணுன்னால் இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே தமிழ்ல வச்சால் மட்டுமே நம்மளால தமிழை மேம்படுத்த முடியும் தமிழை வளர்த்து கொண்டே போகமுடியும் இல்லைனா இப்போ தமிழ் இப்போ பாதிக்கு பாதி எப்படி இருக்குதோ அதேமாதிரி உண்மை தெரியாமலேயே போய்டும் அதனால் தம் உலகத்தில் மூத்த மொழி தமிழ்தான் அதனால் தமிழை வந்து நம்ம மேம்படுத்த என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்த்து அதைபடி இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தமிழை வந்து பயன்படுத்தணும் இப்போ நிறையா புத்தகங்களை வெளியிடலாம் அதேமாதிரி போல் இப்போ எது பேசுனாலும் தமிழே பேசிக்கிட்டு அந்தமாதிரி இருந்தாலே தமிழை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதிகமாக மேம்படுத்தியாட்டயும் இப்போ இப்போ போக போக பண்ணாலே வர ஜென்ரேஷன்ல தமிழை கொஞ்சம் கொஞ்சம் மேம்படுத்துனாலே தமிழ் இப்போ ரொம்ப இப்போ உலகிலேயே மிக மூத்த மொழினா தமிழ் மொழிதான் தமிழ் மொழிய வந்து நம்ம எல்லாருமே மேம்படுத்தவேணும் ஆனால் எல்லா இடத்துலையுமே தமிழ் இருக்கணும்